மீனில் பிடிச்ச மீன்னால் எனக்கு வந்து கடல் மீன் தான் பிடிக்கும் நாட்டு மீன் குளத்து மீன் ஆற்று மீனெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக நான் சாப்பிட மாட்டேன் கடல் மீன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவேன் அதுலேயே வந்து நான் செங்காலை செங்காலை மீன் வந்து குழம்பு வச்சுட்டு வறுத்தால் வறுத்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து கானாங்கெளுத்தி கெளுத்தி மீன் அந்த மீனையும் அந்த மீனை வந்து குழம்பு வைக்காம வறுத்து சாப்பிடணும் அம்மா சமைச்சி தருவாங்க அது மாதிரி அக்காவும் நல்லா மிளகா தூளெல்லாம் அரைச்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அப்புறம் வந்து வாலை மீன் வாலை மீன் பிடிக்கும் கொடுவா மீன் சங்கரா மீன் அப்புறம் அப்புறம் கொடுவா கனவா திருக்கை மீன் அப்புறம் முள் வாலை வாலை அப்புறம் இந்த மீனெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச மீனுன்னு பார்த்தா எனக்கு செங்காலை செங்காலை மீன் கெளுத்தி மீனும் தான் பிடிக்கும் இந்த ரெண்டு மீனுத்தையும் குழம்பு வச்சுட்டு வறுத்து கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்போ இருந்து பிடிக்கும் அந்த மீன்